பாஷை தெரியாத ஒரு மொழியில் நம்ம எவ்வாறு நம்முடைய தேவையை நிறைவேற்றுவது உதாரணமாக நம்ம ஒரு இடத்துக்குப் போகிறோம் பாஷை தெரியல பேசுகிற மொழி தெரியலை நமக்கு தேவையை எப்படி கேட்கணும் நம்ம எப்படி ஒரு இடத்துலேருந்து மற்ற இடத்துக்கு பயணிக்கணும்னா முதல்ல பாஷை தெரியாத நாம் பாஷை தெரி பாஷையிலே அந்த மற்ற பாஷையில இருக்கிற இருக்குகளோட இருக்கிறவங்களோட அவங்க என்ன செய்கிறாங்க நம்ம எப்படி பேசணும் அப்படின்னா சைகை மூலமாக நம்ம நம்முடைய தேவையை சொல்லலாம் அப்படியில்லனா பாஷை தெரிஞ்சவங்களான்ட பாஷை தெரியாத நாம் வந்து நம்முடைய தேவையை சொல்லணும் நம்ம தேவையை சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கள் ஆ இவங்களுக்கு இது தேவை அப்படினுட்டு அவங்களோட மொழியில் அவங்களுக்கு சொல்லி நமக்கு வந்து நம்முடைய தேவை நிறைவேற்றி வைப்பாங்கள் இவ்வாறு பாஷைங்களோடைய வாயிலாக பாஷை தெரியாத இடத்துல நம்முடைய தேவை நிறைவேற்றப்படுகிறது